இந்தியாவில் மூணு மதங்கள் உள்ளன அதில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அண்ட் முஸ்லீம் இந்துக்கள் வந்து மிகச்சிறந்த அவங்க பொங்கல் பண்டிகை திருநாள் அதை எடுத்துக்கலாம் மாட்டுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பாரம்பரியமான முறையில் அதுக்கு தலைக்கு பொட்டு எருதை ஓடவிட்டு ஆடி பார்ப்பது அது ஒரு இந்துக்களின் ஒரு மிக சிறந்த ஆக்க சிறந்த பண்டிகையாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்துக்களின் அந்த பாரம்பரியமான பொங்கல் கொண்டாடுவாங்க அது மாதிரி தளங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பழனி ப முருகர் கோயில் பழனி முருகர் கோயில் வேளாங் சபரிமலை ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி அது அதுக்கு ஒரு கோயில் உள்ளது மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயில் இந்த மாதிரி இந்துக்கள் வந்து பாரம்பரியமாக அந்த சாமிகளை கும்பிட்டு வழிபட்டு வராங்க மால் வருஷத்தில் ஒரு டைம் இந்த அதை எடுத்துக்கிறாங்க அந்த கோயிலில் சிறப்பம்சங்கள்னா அதில் வந்து விரதமாக இருந்து ஐயப்பன்க்கு போவாங்க மேல்மருவத்தூருக்கும் விரதமாருந்து போவோம் எல்லா கோயிலுக்கும் விரதமாருந்து போவாங்க இது தான் பாரம்பரியமான இந்த தமிழ்நாட்டில் ஆக்க பூர்வமாக கொண்டாட கூடிய ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து வேளாங்கண்ணி கோயில் கிறிஸ்துவ தினத்தை முன்னிட்டு புனித வெள்ளி கிறிஸ்துவ கிறிஸ்மஸ்க்கு இரண்டு நாட்களில் வேளாங்கண்ணிக்கு போய் அவங்க பாரம்பரியமான மெழுகுவர்த்தி ஏற்றி நைட்டில் கண் முழித்து வழிபட்டு சிறப்பு தரிசனம் செய்வாங்க அவங்களுடைய மத கலவரப்படி மத அடிப்படையில் அவங்க இந்த கிறிஸ்துவருத பெருசாக போற்றி செயல்பட்டு வரது பாரம்பரியமான அவங்க இது வச்சுட்டு வராங்க அதே மாதிரி முஸ்லீம் முஸ்லீம் வந்து ரம்ஜான் பக்ரீத் மொஹரம் இது மூன்றும் அவங்க சிறந்த முறையில் வழிபடுவாங்க அதாவது பக்ரீத்து அவங்க கொலு வைப்பாங்க கொலு வச்சு அதில் உண்ணாவிரதமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்லை பதினாறு நாள் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்க இது வச்சுப்பாங்க அது வந்து திரும்ப பக்ரித்தில் நல்ல நல்ல கறி அது இது எடுத்துகிட்டு வந்து சமைச்சி மற்றவங்களுக்கு பரிமாறி அன்னக்கு தொழுகி அதை வந்து பெரிய ச பெரிய சிறப்பு அம்சமாக முஸ்லிம்ன்னர்கள் அதை கொண்டாடுவாங்க இதில் இந்தியாலன்னு பார்த்திங்கன்னா மூணு மதங்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் இவங்க மூணு இருக்கிறதுனால இந்த மூணுமே இந்தியாவில தலைசிறந்த ஆக்கிரமிப்பாக நான் பார்க்குறேன்